நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா காலநிலை வந்து மாறி மாறிதான் வந்துட்டிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ம வெயில் நல்லா வெயில் நாளுனு நினைக்கிறோம் அந்த டைமில் வெயில் நல்ல க அடிக்காமல் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துடுது அப்போ இல்லை மழை டைம் அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து நம்ப இயற்கையை வந்து நாம் மா இது பண்ணறோம் அதனால அது திருப்பி நம்பளுக்கு வந்து இயற்கை வந்து நம்பளுக்கு மாறா மாட் அ மாறுது நம்பளுக்கு எதிராக மாறுது அப்பறமேட்டு அந்த சமமான அக் கா காலநிலை நிலவாததனால என்னாகுதுன்னா விவசாயிகள் ரொம்ப பாதிப்பை பாதிப்படைகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயிரை விளைவிச்சு ந நடவு செஞ்சு அதை வந்து நல்ல பயிர் அறுவடை வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது அந்த அறுவடை எல்லாம் வீணாகிடுது அவர்களோட ஒரு ஆறு மாத உழைப்புன்றது பார்த்தீங்கன்னா வீணாகிடுது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ட்டாக ஒரு நெல் போட்டிருப்பாங்க அந்த நேரங்களில் மழை தேவைப்படும் மழை நாளுன்னு நினச்சு போட்டிருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது மழையே வராமல் அந்த டைமில் வறண்டு போய் அவங்க வ அவங்க எதையுமே சார்ந்து இல்லாத மாதிரி ஆகிடுது அந்த நேரங்களையும் மக்கள் ரொம்ப பருவநிலைனால் கஷ்டப்படுறாங்க அதனால் வந்திட்டு இப்போ விழுப்புரத்தில் வந்து காலநிலைகள் மாறி மாறிதான் வந்துட்டிருக்கு